அம்மன் ஆட்டோஸ்சுங்களாங்ண்ணா அண்ணா வண்டி கிடைக்குங்மாங்ண்ணா மூணு நாளைக்குங்ண்ணா அண்ணா நாங்கள் ஃபேமிலியாக ட்ரிப் போகலானு இருக்கோம் மூணு நாளைக்கு வண்டி வேணுங்ண்ணா சக்திலிருந்து நஞ்சன்கூடு போகிற மாதிரி இருக்குங்ண்ணா நஞ்சன்கூடில் பக்கத்தில் இருக்கிற டூரிஸ்ட் ஸ்பாட்டில் போகணும் மாதிரி இருக்குங்ண்ணா மூணு நாளைக்கு வேணுங்ண்ணா கூடவே ஒரு ஃபோர் வீலர் வேணுங்ண்ணா திங்ஸ்செலாம் நிறைய இருக்குது அதெலாம் எடுத்துகிட்டு போக ஒரு ஃபோர் வீலர் வேணுங்ண்ணா அதுவும் மூணு நாளைக்கு வேணுங்ண்ணா ஃபோர் வீலர் மூணு நாளைக்கு வேணுங்ண்ணா இங்கே ஸ்பாட் வந்து சக்தி ரோடு வெள்ளியம்பாளையத்தில் பண்ணாரி ரோடுங்ண்ணா ஆறு மணிக்கே வ வேணுங்ண்ணா வண்டி ஆறு மணிக்கு வர மாதிரி இருக்குணுங்ண்ணா ஆறு மணிக்கு அங்கே கிளம்பிர்ணும் மூணு நாளைக்கு ஆகஸ்ட் ரெண்ட்லேருந்து ஆகஸ்ட் அஞ்சாந்தேதி வரைக்கும் வேணுங்ண்ணா வண்டி வரது வந்து சாயகாலம் ஆறு மணிக்கு திரும்ப வந்துடற மாதிரி இருக்குணுங்ண்ணா ஓகேங்ண்ணா சரிங்ண்ணா